ஆ ஆமாங்க சொல்லுங்கள் பூ சாமந்திப்பூ மல்லிப்பூ அப்பறம் என்னப் பூ வேண்ணாலும் சொல்லுங்கள் ஆட்ரு பண்ணித் தர்றேன் கனகாம்பரம் எல்லாம்

ஆ இப்போதைக்கு இல்லங்க அது நான் ஆட்ரு பண்ணி வர வைக்கிறேன் ஒரு ரெண்டு நாளுக்குள்ள எப்போ வேணும் உங்களுக்கு ஊட்டியில இருந்து வருது வெள்ளிக்கிழமை அன்றைக்கா என்ன விசேஷத்து உதிரியா வேணுமா உங்களுக்கு இல்லை மாலையா வேணுமா ஆ சரிங்க அப்போ ஊட்டில இருந்து வந்துன்னு இருக்குது ஆயரூபா ஆகுங்க வர்றதுன்னால் வந்து நேர்ல பாருங்கள் எவ்வளோ ஆகுதுன்னு ஆ நேர்ல வாங்க பேசிக்கலாம் பூ அலங்காரம் பண்ணணுமா பொண்ணுங்களுக்கு எதனால் ஓ அப்படியே சரி நேர்ல வந்து பாருங்கள் குறச்சி தர்றேன் உங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி குறச்சிக்கிலாம் நீங்கள் வந்து பாருங்கள் சே வந்து பாருங்கள் நேர்ல திருவண்ணாமலை தான் கோயில் கீழே இருக்குது கடை ஆ திருவண்ணாமலை ஆமாம் ஆமாம் ஆ சரிங்க உங்கள் பேர் ஆ இந்த நம்பரு தானே ஆ சரி விடுங்க நான் சேவ் பண்ணி வச்சிக்கிறேன் நீங்கள் வர்றப்போ சொல்லுங்கள் ஆ சரி ஆ வச்சிறேன்